எனக்கு ரொம்ப பிடிச்சதுனு பார்த்தா எனக்கு கறி வகைகள் எல்லாமே பிடிக்கும் காய்கறியோட கறி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இதில் ஸ்பெஸல் என்னன்னா எனக்கு நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும் அதை வந்து மிளவா கறி போட்டு சாப்பிட்டோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஃபீவரு வந்தால் கூட மட்டனெல்லாம் சாப்பிட வேணாம் சொல்லுவாங்கள் மட்டன் சிக்கன் எல்லாம் ஆனால் எனக்கு நாட்டுக்கோழி எங்கள் அம்மா வறுத்து கொடுத்து கொழம்பு வச்சாங்கனா எனக்கு உண்மையாலுமே ஃபீவர் சரியாக போய்டும் எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்கள் ஏன்டி எல்லாரும் கறி சாப்பிட கூடாதும்பாங்க நீ கறி சாப்பிட்டா தான் நல்லாதும்பா நல்லாதுங்குற அப்படின்பாங்க எங் கொழுந்துனாரும் சொல்லுவார் உடம்ப்சரிலேனு இங்கே ஒரு வாரம் படுத்திருந்தாலும் அவங்க அம்மா வீட்ல போய் கறி தின்னுட்டு வந்தவோடனே சரியாக போயிடும் எங்கள் அண்ணிக்கு அப்படின்பாரு உண்மையாலுமே அதனால எனக்கு வந்து கறினால் ரொம்ப பிடிக்கும் கறினால் விரும்பி சாப்பிடுவேன் எனக்கு அதில் பிடிச்சதே நாட்டுக்கோழி தான்